செடிகள் யா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது மல்லிகைப்பூ செடி கருவாபில் அப்புறம் நெல்லிக்காய் மரம் தென்னை மரம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம வளக் வளக்கிட் வளர்ந்துட்ருக்குதுங்க ரெண்டாவது கொடிகளை பார்த்திங்கன்னா அவரைக்கொடி அப்புறம் திராட்சைக்கொடி இந்த மாதிரி கொஞ்சம் நாங்கள் பார்த்துட்ருக்கறோம் ஜாதி முல்லை முல்லைப்பூச்செடி இந்த மாதிரி பண்ணிட்டிருக்கறோங்க அடுத்தது நாங்கள் வந்து செடிகள் வளர்க்கறக்கு வந்து இன்னையுமே நான் வந்து பாவக்காய் செடி இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கேன் அதை வந்து நாம மெயின்டென் பண்ணனும் அதனால் நான் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு செடியாக வாங்கறதை பார்த்திங்கன்னா பாவக்காய் செடி ரெண்டாவதாக ரெண்டாவது பார்த்திங்கன்னா பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் இனிப்பு பூசணிக்காய் இந்த மாதிரி எல்லாம் சத்துள்ளதாக பார்த்து நான் வைக்கலான்னு கொடிகள் வைக்கலான்னு இருக்கறோங்க அது நாங்கள் வீட்டில் வச்சிருக்கறேன் பட் அதுக்கு வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணனும் அப்படிங்கிறப்ப செடி பார்த்திங்கன்னா செடிகளில் எனக்கு வந்து இந்த செண்பகப்பூ செடிலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த செண்பகப்பூ செடி வாங்கி வைக்கலாம்னு இருக்கறனுங்க மாமரம் அதுவுமே வந்து உங்களுக்கு செ மரமாக இருக்கறனால் இந்த மாதிரி செடிகள் வைக்கலாம் அப்படின்னு இருக்கறனுங்க ரெண்டாவது மூணாவது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பூவெல்லாம் கொஞ்சம் நல்லா பிடிக்கிறனால கொடிகளாகட்டும் செடிகள் பூவாகட்டும் அதை எல்லாம் நான் வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுகிறேன் அதில் வந்து எனக்கு வந்து செடிகள் வைக்கிறக்குதுன்னா நாங்கள் வெளியே போயி வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் மாதிரி பண்ணுறதுலாம் நான் அந்த செடிகள் யூஸ் பண்ணிட்டிருக்கறோங்க கொடிகள் பார்த்திங்கன்னா கொடிகள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பாவக்கொடி பீக்கங்காய் புடலங்காய் கொடி இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொடிகள் வைக்கலாங்க இடம் வசதி உள்ளதை பொறுத்து நானு வந்து வைக்கலாம்னு ஆசைப்பட்டுட்ருக்கறேனுங்க இதை வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த செடி கொடிகள்களாக எனக்கு ரொம்ப பிடிக்குங்க